நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு